நாங்கள் புதுசாக கற்றுக்க ப பீட்சா பர்கர் இந்த மாதிரி சில காரியங்கள் இருக்குது ஏன்னால் அதெல்லாம் வந்து எங்களுக்கு எப்படி செய்யணும் எப்படி போகணும் எங்களுக்கு ஒன்றும் தெரியல அதை நாங்கள் போகிற காலக்கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்ஸ்ட்டு செஞ்சோம் ஆனால் அது எப்படி செய்யணும் நாங்கள் மக்கர் பண்ணிவிட்டோம் செய்ய முடியல அதை வந்து நாங்கள் திரும்பியும் வந்து செய்ய முடியாது நாங்கள் திரும்பியும் ஒவ்வொரு நாளும் அதுக்காக முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் பீட்சா எல்லாத்தையும் சாப்பிட்டோம் பீட்சா சாப்பிட்டு பார்க்கணுமேன்னு சொல்லிவிட்டு பீட்சா மேலே ஒரு ஆசை எங்களுக்கு அந்த பீட்சா நாங்களே ஸ் கடையில் வாங்கி சாப்பிட்டா அவங்க என்ன இப் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல ம் தானே செஞ்சு தானே சாப்பிடணுன்னு எங்களுக்கு ஒரு ஆசை அதுக்குத் தேவையான வீடியோக்கள் பார்த்து அதுக்குத் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி வெச்சுக்கொண்டு அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் என்றைக்கினா ஒரு நாள் நிச்சயமாக நாங்கள் கன்ஃபார்மாக பீட்சா பர்கரு செஞ்சு நாங்கள் சாப்பிடுவோம்